ஹலோ எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜ்ஜி ஒன்று வேணும் என்ன ப்ராண்டுனால் நல்ல கம்பெனியாக தான் கேட்குறேன் ம் எனக்கு எல் எனக்கு எல்ஜி தான் வேணும் ஆ ஆ டபுள் டோரே கொடுங்க என்ன என்ன ரேட்டு வரும் ரெடி காசு கொடுத்து எடுத்தால் ம் ம் ம் ஸ்டெபிலைசர் அதிலே அட்டாச் பண்ணி தான் வேணும்

கொஞ்சம் டி கொஞ்சம் டிசைன் வைச்சா தானே நல்லாயிருக்கும் டிசைன் வைச்சே கொடுங்க ஃப்ரிட்ஜ்ஜு வாங்குகிறோம்ல புது ஃப்ரிட்ஜ்ஜி அப்புறம் டிசைனாக தான் இருக்கணும் தேர்டி தௌசண்ட்னா ரெடி ரெடி காசில் இஎம்ஐ ஆ அது சொல்லுங்கள் மாதம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடா எத்தனை இஎம்ஐ கட்டுறா மாதிரி இருக்கும் எத்தனை இஎம்ஐயில் முடியும் முடியும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டினா ஒரு ஒரு ஒன் இயரில் முடிஞ்சுருமா ஆ முன்னாடி முன்பணம் கட்டணும் ஆ ஆ சரி ஓகே சரி நல்ல நல்ல டிசைனாக நல்லதாக கொடுங்க இஎம்ஐ கட்டுறா மாதிரி நாங்கள் வாங்கிக்கிறோம் ஃப்ரிட்ஜ்ஜே ஓகே எப்போ வரணும் எப்போனாலும் வரலாம்ல ம் சரி ஓகே சரி ஓகே